விவசாயத்தில் வந்து ஒரு பயிரிடுகிறோம்னா ஒரு தக்காளியை நடுகிறோம்னு சொன்னாக்கால் அதை வந்து அறுவடை செஞ்சு எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் விற்கும் போது அதுக்கு விலைவாசியே இல்லை இப்போது வந்து தக்காளி விற்கிதுனா நூற்றி ஐம்பது ரூபா விற்கிது ஒரு கிலோ நாங்கள் ஒழைச்சி கஷ்டப்பட்டு செய்யும் போது கிலோ வந்து பத்து ரூபாய்க்கு கேட்குவாங்க அஞ்சு ரூபாய்க்கு கேட்பாங்க அப்போ என்னடா பண்ணுறதுனு சொல்லி மனதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாயம் அதனால் விற்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் அதுக்கு செஞ்ச செலவும் எடுக்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறோங்க அதனால் தெரிஞ்சவர்களுக்கு சமூக சேவை ஆதரவை கொடுத்துருலாம் அவர்களுக்கு சும்மாவே ஏன்னால் அவ்வளோ இதாக இருக்குது அதுக்கு வந்து ரேட்டுனே இது வரைக்கும் நிர்ணயித்ததே இல்லை இவ்வளோ தான் விற்கணும் இவ்வளோ தான்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரேட் வைக்கிறாங்க விவசாயத்தில் எதுக்கு ரேட் வைக்கிறாங்க சொல்லுங்கள் பா